ஹலோ வணக்கமுங்க நான் இங்கே எலக்ட்ரிக் பைக் எதுவும் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் தானே அப்படிங்களா ஆம்பையர் பைக் தானே சே சரி சரி சரிங்க சரி இப்போ எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்ன்ட்டு ஒரு எய்ம் இருக்கு அதனால் அதனால் எலக்ட்ரிக் பைக் பற்றி எனக்கு தெரியாது நான் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபியோல் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டுருக்கறது எனக்கு எலக்ட்ரிக்கில் தெரியாது முன்னே பின்னே சரி அதான் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் தொண்ணூறாயிரம் வருமா ஓகே சரிங்க சார் இன்னிக்கே அட்வான்ஸ் பண்ணணுமா ஓகே ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் இன்னிக்கு உங்களுக்கு ஷோரூம் வந்துடுறேன் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் போல் வந்துவிட்டு நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அட்வான்ஸு ஓகே சார் அது ரெடி கேஷ்ஷே வாய்ங்கிக்கலாம் அது ஏன்னா ரெடி கேஷ்னாலும் உங்களுக்கு தொண்ணூத்தாரூவா தான் வருதா சார் சரி ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஈவினிங் வரேன் சார் தேங்க் யூ சார்